பெண்கள் அவங்களோட அன்றாட வாழ்வில் வந்து நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க அது எப்படினா அவங்க பண்ணுற வேலைகள் ஆகட்டும் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து சவால்களை சந்திக்க தான் வேண்டி இருக்குது முக்கியமாக சொல்லணுன்னா அவங்களோட பாதுகாப்பு விஷயத்துலதான் பெண்கள் எவ்வளோதான் படிச்சு எவ்வளோதான் முன்னேறி அதிக மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு சென்றாலும் எங்கே பார்த்தாலுமே ஆண்கள் வந்து அவங்கள டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆண்கள் மூலயமா நிறைய தொந்தரவுகள் சவால்கள் வந்துக்கிட்டேதான் இருக்குது அவங்களுக்கிட்ட எப்படி நடந்துகிறது ஒரு பெண்ணு இப்படி நடந்தால் தப்பு அப்படி நடந்தால் தப்பு அப்படினு சொல்லிட்டு நிறைய அக்யூஸ் பண்ணுறமாரியே பேசுறாங்க அதனால் பெண்கள் வந்து தங்களோடய அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக சவால்களை சந்திச்சுட்டுதான் இருக்காங்க சமூகத்தில் பெண்களோடய பங்கு எப்படி இருக்குனால் பல காலத்திலலாம் பெண்கள் வந்து பெரிசா வெளியில் போய்ட்டு வேலை பார்க்கறது அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போலாம் எங்கு பார்த்தாலுமே அதிகமாக பெண்கள்தான் வேலை பார்க்குறாங்க இந்த சமூகத்தில் பெண்களோயட பங்கு எப்படி இருக்குனால் முக்கியமாக பொருளாதாரத்தை உயர்த்தறதில் வந்து பெண்களோடய பங்குதான் இருக்குது எல்லா வேலையுமே பெண்கள் பார்க்குறாங்க வண்டி ஓட்டுறாங்க பஸ்ஸு ஓட்டுறாங்க பிளேன் ஓட்டுறாங்க அலுவலகங்களில் பணி புரியிறாங்க எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து நிறையா வேலை பார்த்துக்கிட்டேதான் இருக்காங்க இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படினா அது கொஸ்டின் மார்க்குதான் கண்டிப்பாக இந்தியானு மட்டும் இல்லை அதிகபட் நாம் பார்க்குற நிறைய ஊர்களில் பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லை ஏன்னு எல்லோருக்குமே தெரியும் நம்ம எவ்வளோவோ தொலைகாட்சிகளில் செய்திகளில் பார்க்குறோம் பெண்களுக்கு எப்படில்லாம் கொடுமைகள் நடக்குது என்னெலாம் நடக்குது அப்படினு சொல்லிட்டு பாதுகாப்புங்கிறது எந்த இடத்திலயுமே பெண்களுக்கு இல்லை எங்கே அவங்க சாதாரணமாக ரோடில் நடந்து போனாலும் யாரும் இல்லாத ரோடில் நடந்து போனால் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும் என்னாகப் போகுதோ அப்படினு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் நடந்து போக வேண்டியதாக இருக்குது எங்கு பார்த்தாலுமே ஒரு பய பயம் உணர்வோடையே பெண்கள் இருக்க வேண்டிய நிலமையிலதான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஆனால் அப்படி இருக்கும்போதுமே பெண்களுக்கு வந்து கல்விலையும் சரி வேலையிலையும் சரி சம உரிமைகள் வழங்கியிருக்காங்க இல்லை அது இல்லைனுலாம் சொல்ல முடியாது அப்படி வழங்குகிற அந்த இடத்துலதான் அவங்களுக்கு கொஞ்சம் சேப்ஃடி இல்லாமல் கொஞ்சம் அவங்கள டாமினேட் பண்ணுறமாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க வேலையில் வந்து எல்லா வேலையிலையுமே பெண்கள் இப்போ இருக்காங்க கல்வியிலையுமே சரி பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குகிறாங்க அது பெண்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் தமிழ் அரசு கல் அரசு கல்வியிலையே படித்தவங்களுக்கு வந்து அரசு பள்ளியிலையே படித்தவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை மாதம் மாதம் ஆயிர்ரூபாய் வழங்கும் திட்டமும் இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உரிமை வழங்குகிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் இருந்த போதிலும் பெண்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் சர்வேவாகிறது கொஞ்சம் கடினமாகதான் இருக்குது எல்லாமே பெண்கள் வந்து எல்லா எப்பொழுதுமே எல்லா தருணத்திலையுமே சவால்களை சந்திச்சுக்கிட்டுதான் வராங்க